ஹலோ குட் ஈவினிங் மேம் மேம் ப்ரின்ஸ்பலாங்க மேம் ஆ மேம் நாங்கள் வந்துட்டு லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற சுஜியோட பேரண்ட் பேசுறேங்க மேம் மேம் எனக்கு வந்துவிட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்குங்க மேம் ஸோ பையனுக்கு வந்து டீசி வாங்கணுங்க மேம் அதுக்கு வந்துவிட்டு என்ன ப்ரொசீஜர்ன்னு கொஞ்சம் சொல்லுறீங்களா மேம் மேம் அ அவர் வந்துட்டு லெவன்த்து ஏங்க மேம் சுஜிங்க மேம் மேம் அதான் சொன்னல்லைங்க மேம் மேம் அதான் சொன்னல்லைங்க மேம் நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்குங்க மேம் அது எனக்கு வந்துட்டு வேறு வழி இல்லைங்க மேம் ஃபேமிலியோட தான் போகவேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேங்க மேம் ஸோ போய் தான் ஆவணும் மேம் இல்லை மேம் ஹாஸ்ட்டல்லு செலவெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் மேம் அங்கே கூட சால்ரி கொஞ்சம் பத்தாதுங்க மேம் எனக்கு ஸோ ஹாஸ்ட்டல் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் மேம் கொஞ்சம் டீசி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அங்கே லோக்கலில் எதாவது பக்கமாக இருக்க ஸ்கூலில் நாங்கள் சேர்த்திப்போங்க மேம் ஓகே மேம் ஓகே மேம் மேம் இன்னும் இல்லைங்க மேம் பேசணும்ங்க மேம்

ஆமாம் மேம் அதேமாதிரி அவன் ஹாஸ்ட்டலில் அடாப்ட் பண்ணிக்கணும்ல்ல மேம் அதை அடாப்ட் பண்ணுவானான்னுக்கூட எங்களுக்கு தெரிலைங்க மேம் அதே ஃப்ரெண்ட்ஸ் தாங்க மேம் கரெக்ட் தான் மேம் ஆனால் ரெகுலராக வந்துவிட்டு போறமாதிரி இருக்காதுங்க மேம் ஸோ பார்க்கலாங்க மேம் நான் அவங்கிட்ட பேசுறேங்க மேம் அவங்க க்ளாஸ் டீச்சர்கிட்ட ஃபர்ஸ்ட்டு பேசுறேங்க மேம் அவங்க சொல்லட்டும்ங்க மேம் மேம் அப்புறம் டீசிக்கு எதாவது ஃபீஸ் ஃபீஸ் சார்ஜ் எதாவது வாங்குவிங்களா மேம் எவ்வளோ மேம் வாங்குவிங்க ஓகேங்க மேம் ஓகே மேம் தேங்க்ஸ் மேம்